ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ ஒன் செகேண்ட் மேம் நம்ம கடைக்கு பார்த்திங்கனாக்கா இப்போது ஆரம் நெக்லெஸ் வளையல் செயின் ப்ரேஸ்லெட் அப்றம் ரிங்கு அப்றம் கம்மல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய நியூ மாடல்ஸ் வந்திருக்கு அப்றம் ரோஸ் கோல்டு டைமண்ட் க்ரிஸ்டல் அந்த மாதிரி எல்லாமே நியூ டிஸைன்ஸில் எல்லாமே வந்திருக்கு ஆரம் பார்த்திங்கனாக்கா இப்போது வந்துவிட்டு நிறைய ஸ்டாக் தான் வந்திருக்கு அதில் மாடல் பார்த்திங்கனா ஒரு ஏழு எட்டு மாடல் இருக்குது ஆரத்தில் எல்லாமே வந்துவிட்டு நியூவாக தான் வந்திருக்கு ஓல்டு மாடல் எதுவும் இல்லாமல் நியூ மாடல் தான் வந்திருக்கு ஆ தெரியும் ஆரம்லாம் பார்த்திங்கனாக்கா புரியலை ஆரம்லாம் இது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சேல்ஸ் ஆகியிருக்கு இது வரைக்குமே கஸ்டமர் வந்துவிட்டு தான் இருக்காங்க

லேடிஸுலாம் பார்த்திங்கனாக்கா நியூ மாடல் தான் ரொம்ப மோஸ்ட்டாக ஃபேவரெட் பண்ணுறாங்க இப்போ ஜென்ஸுலாம் பார்த்திங்கனா ப்ளைன் ரிங்கு செயினு ப்ரேஸ்லெட் இந்த மாதிரி எடுத்துட்டு போகிறாங்க லேடிஸுலாமே வந்துவிட்டு நியூ ரிங் அந்த மாதிரி தான் வந்துவிட்டு எடுத்துட்டுருக்காங்க

ஆ இருக்குது இருக்குது ஃப்ளவர் டிஸைன்ஸில் இருக்குது அப்றம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி டிஸைன்ஸுலாமே எல்லாமே இருக்குது ஆ இப்போது கஸ்டமர்லாம் பார்த்திங்கனாக்கா நியூ நியூ டிஸைன்ஸுலாம் வந்துவிட்டு ஆடர் கொடுத்துட்டு போய்ருக்காங்க இந்த மாதிரி எங்களுக்கு வேணும் ஒரே மாதிரிலாம் வேண்டும் அப்டின்னு சொல்லிட்டு ஆடர் கொடுத்துட்டு நிறையா பேர் போய்ருக்காங்க ஆ ஓகே சார் ஓகேம்மா ம் ஆ ஓகே தேங்க்யூம்மா